நாங்கள் வந்து நாங்கள் எல்லாம் ஒரு செட் ஆஃப் பசங்கள் இருக்கோம் ஒரு கேங் இருக்கோம் நாங்கெளெல்லாம் வந்து எங்களோடய ட்ரீமே வந்து எ என்ன அந்த நிறையா ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறத்துக்கு லாங் ட்ராவல் பண்ணுவோம் நாங்கள் எல்லோருமே நாங்கள் எல்லோருமே ப்ளான் பண்ணி வருஷத்துக்கு ஒரு டெஸ்டினேஷன் யூஸ் பண்ணுவோம் அந்த டெஸ்டினேஷன் வந்து வருடா வருடம் இயர்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் ஒரு லாங் ட்ராவல் பண்ணுவோம் அந்த அந்த இயரில் நடந்த எல்லா ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் குறைக்கும் அந்த லாங் ட்ராவல் தான் நாங்கள் பசங்களாக சேர்ந்து அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் க்ரூப் வைச்சுருக்கோம் அதில் டிஸ்க்கஸ் பண்ணிக்குவோம் நாங்கள் ஒரு க்ளப்பு ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு க்ளப்பும் வைச்சுருக்கோம் லாங் ட்ராவல் பண்ணுறதுக்காக இது மாதிரி நாங்கள் வாங்குகிற சேலரிலேருந்து மந்த்லி மந்த்லி டென் பர்சன்டேஜ் எடுத்து ஒதுக்கி ஒரு டோட்டல் அமௌண்ட்டு வைச்சு இயர்லி ஒன்ஸ் ஒரு டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணிக்குவோம் இது அது மாதிரி லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் நாங்கள் போயிட்டோம் இந்த வருஷம் நாங்கள் எங்கள் டெஸ்டினேஷன் வந்து நாங்கள் மணாலி சூஸ் பண்ணியிருக்கோம் கேஷ்மீர் டூ மணாலி லடாக் லே லடாக் வரையிலும் போகணுன்னு சூஸ் பண்ணியிருக்கோம் அதுவும் அங்கே போவது வந்து பைக்கர்ஸு எல்லார்த்தோட ட்ரீமும் லடாக் போவது தான் அந்த ட்ரீம் எங்களுக்கு இப்போ அச்சீவ் ஆகும் அச்சீவ் ஆச்சிங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இயரு கன்னியாகுமரி போயிட்டு நாங்கள் ஒரு தேர்ட்டி பைக்ஸில் சிக்ஸ்டி பீப்புள்ஸ் போனோம் எல்லா பைக்ஸ்லையும் ஒரு ரெண்டு ரெண்டு பேர் சிக்ஸ்டி பீப்புள்ஸ் போனோம் கன்னியாகுமரிலேருந்து கிளம்பி லடாக் வரையிலும் எல்லோரும் அவங்கவுங்க அவங்கவுங்க வில்லேஜ் அவங்கவுங்க ஊரில் இருப்பாங்க சென்னை தூத்துக்குடி அ அரியலூர் திருச்சி தஞ்சாவூர் அப்படி எல்லா இடத்துலையும் இருக்கறவங்க எல்லோருமே கன்னியாகுமரிக்கு வந்து அங்கேயிருந்துந்தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரைடை அங்கேயிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி அப்படியே ஆந்திரா ஹைதராபாத் யுபி அப்படியே டெல்லி டெல்லியில் போய் இப்டேயே போகிற வழியிலே எல்லா இடத்துலையும் பார்த்துட்டே போவோம் விசிட் பண்ணிக்கிட்டே போவோம் கன்னியாகுமரின்னு எடுத்தால் திருவள்ளுர் சிலை காந்தி மண்டபம் அப்புறம் சன்ரைஸ் அப்புறம் அங்கே போட்டிங் அதெல்லாம் எல்லாத்தோடு எல்லாமே விசிட் பண்ணிட்டு அப்படியே சென்னை அப்படியே ஆந்திரா போகிற வழில அப்டேயே வேலூர் ஃபோர்ட் பார்த்துட்டு ஆந்திரா போவோம் ஆந்திரா ஆந்திராவுல வந்து ஹைதராபாத் அந்த சைடெலாம் சுற்றிட்டு அப்படியே மகாராஷ்ட்ரா மஹாராஷ்ட்ரா வந்து வெரி பீஸ்ஃபுல் ப்ளேஸ் அங்கே வந்து ஃபுல்லாக நேச்சர் எல்லாமே இருக்கும் அங்கே ஃபுல்லாக மௌண்டென்ஸு நிறையா அது என்ன சொல்வது நெறையா ரிவர் அப்பறம் அருவி நெறையா இருக்கும் மா இருக்கிறதுலேயே மஹாராஷ்ட்ரா தான் இந்தியாவில் வந்து அந்த குயின் ஆஃப் ஹில்ஸ்னு சொல்லுவாங்க அங்கே போயிட்டு இது மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இது எல் அந்த இது நாங்கள் செலவு பண்ணுற எல்லா அமௌண்ட்டும் அவங்க சேலரிலேருந்து எடுத்தது தான் இப்படியே சுற்றிட்டு நாங்கள் அப்படியே லடாக் லடாக் முக்கியமாக அந்த சீசன் தான் முக்கியம் ஸ்னோ ஃபால் சீசன் அந்த ஸ்னோ ஃபாலை பார்க்குறதுக்குன்னே போவோம் அங்கே போயிட்டு இது மாதிரி ஸ்னோ ஃபால் அங்கே போய் ஒன் மந்த் ஸ்டே பண்ணி அங்கே லோக்கலில் கைடு பிடிச்சு அங்கே நாங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டுருப்போம் இப்படி அவுங்க அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு போவது ஒரு தனி ஸ்ட்ரெஸ் பூஸ்ட்டர் ஒ எல் உலகத்தில் உள்ள எல்லா கவலையும் மறந்துவிட்டு ஜாலியாக சுற்றிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டிருப்போம் முக்கியமாக பைக் ட்ராவல் பண்ணும்போது ஆல்கஹால் கன்ஸ்யூமே பண்ணக்கூடாது நெறைய நிறைய ரூல்ஸ் வைச்சுருப்போம் நாங்கள் இந்த பைக்கர்ஸ் க்ளப்பில் ஆல்கஹால் கன்ஸ்யூம் பண்ணக்கூடாது யாரும் யாரையும் பிரிஞ்சு போகக்கூடாது ஒ எல்லா பைக்கும் லைனாக தான் போகணும் ஒன் பை ஒன்றா இது மாதிரி நிறையா ரூல்ஸ் வைச்சுருப்போம் மணாலி போய் அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணும்போது ஒரு ஒரு ஹாப்பி வரும் அந்த ஹாப்பி வந்து வேறு எதாலையுமே கொடுக்க முடியாது அப்டே அப்படி இருக்கும் அங்கே போயிட்டு நாங்கள் ஃபுல்லாக மணாலி நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம் அதனால் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது லோக்கல் கைடு கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இவ்வளோ ட்ராவல் பண்ணுவோம் அப்புறம் லோக்கல் கைடுக்கு பே பண்ணி அவங்க எங்களுக்கு சுற்றி காமிப்பாங்க அவங்க ஃபாலோ பண்ணி போய் அங்கே உள்ள லோக்கல் சைட் சீயிங் ப பேரா க்ளைடிங் இது மாதிரி சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் வந்து வந்த வழியிலே வராமல் வேறு வழில வருவோம் மற்ற இடங்கள சுற்றி பார்க்குறதுக்காக அந்த வழில வருவோம் இதுக்கு நடுவில் வந்து ஈஸியாவெலாம் இருக்காது இந்த பயணம் வந்து ரொம்ப டஃப்பாலாம் இருக்கும் ஏன்னால் அங்கே ஸ்னோ ஃபால் அதில் பைக் ஓட்ட முடியாது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அடிக்கடி பெட்ரோல் இல்லாமல் நின்றுடும் சில பைக்கு அது ஏன் இவ்வளோ நிறைய பேர் போகிறோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் ஒரு ஒரு ஒருத்தருக்கு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னால் அங்கே பஞ்சர் கிட்ட வைச்சு நாங்களே பஞ்சர் ஒட்டுவோம் இல்லை வேறு ஏதா ஃபால்ட்னால் யாரையும் விட்டுவிட்டு முப்பது பேரில் யாராவது ஒருத்தர் ட்ராப் ஆகாம முப்பது பேரையும் அந்த மணாலி கொண்டு போய் சேர்க்கறதுங்கறது அது ஒரு டஃப்பான விஷயம் அப்படி நாங்கள் வருஷம் வருஷம் ஒரு டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணுவோம் இப்போ இந்த வருஷம் மணாலி போயிட்டு ரிட்டனு ஊருக்கு வந்து பிரியும் போது ஒரு சேட்னஸ் திரும்பி அந்த நெக்ஸ்ட் இயரு நெக்ஸ்ட் இயர் ஒரு ட்ரிப்பு சூஸ் பண்ணுவோமே அதுக்காக அடுத்தது வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த இந்த ட்ரிப்பில் வந்து இந்த இந்த ட்ரிப்பில் வந்து எல்லாமே கரெக்டாக போகலை நிறையா எங்களுக்கும் நிறையா இடஞ்சல் வந்துச்சு அதெல்லாம் மீறி ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணிணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதில் ஒரு சோல்ஃபுல்லான ஒரு மெமரிஸ் ஒரு குட் மெமரிஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேரை சந்தித்தோம் புதுசு புதுசாக நிறையா பேருக்கிட்ட வந்து போய் பேசினோம் மொழி தெரியிலை எதுவும் தெரியிலை இருந்தாலும் எங்களால் எங்களால் சில அங் அங்கே போனால் நார்த் சைட் போனால் அவங்க அவங்க ஃபுட்டு அவங்க கல்ச்சர் அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு